வயல்ல வேலை செய்யும்போது இந்த மாதிரி வேலை செஞ்சிகிட்ருக்கும்போது நிறைய பாடல்கள்லாம் கேட்போம் அப்புறம் எங்கூர்ல உள்ள பா பாட்டிங்க அந்த வேலை செஞ்சிகிட்ருக்கம்போது பாடல்கள்லாம் பாடுவாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாம் சிரிச்சிக்கிட்டுனு பொழுதுபோக்காக வேலை பார்த்துட்ருப்போம் வீட்டில இருக்கும்போது டிவிலாம் போட்டு டிவியில பாடல்கள்லாம் ப்ளே பண்ணி மியூசிக் சேனல்கள்ல நிறையவே பாடல்கள் எஸ்பிபி பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இளையராஜா பாடல்கள்லாம் அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வேலை பார்த்துட்ருப்போம் இந்த மாதிரி எதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வேலை பார்த்துட்ருப்பேன் பொதுவாக நான் பாடல்கள் மட்டும் தான் கேட்பேன் இங்கே இந்த மாதிரி வேலை செய்யும்போது வேலை செஞ்சிகிட்ருக்கும்போது இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்டுட்டு வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல நல்ல பாடல்களை ஸ்பாட்டிஃபைல வச்சு கேட்டுக்கிட்டே வேலை பார்த்துட்ருப்பேன் அதெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சில நேரங்கள்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே வேலை பார்த்துகிட்ருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு வேலைகள்லாம் அப்படியே முடிச்சிடுவேன் இதுதான் என்னோடய பொழுது பொழுதுபோக்கு பொதுவாக நான் பாடல்களை மட்டும்தான் கேட்பேன் என்னுடைய வேலை நேரங்கள்ல